ஆமாம் நான்கூட அப்படிதான் நினைக்கிறேன் மொபைல் டவர் வந்தப்புறந்தான் வந்து இந்த சிட்டுக்குருவிகளுடைய வரத்துலாம் வந்து கம்மியாக இருக்கிறதா நினைக்கிறேன் ஏன்னால் சிட்டுக்குருவிகள் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஹைட் தான் பறக்கும் அப்படி பறக்கும் போது அந்த மொபைல் டவரில் அடிப்பட்டு இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த பறவைகள் இனம் அழிஞ்சிருச்சோ அப்படின்றது எனக்குமே டவுட்ருக்கு ஆனால் எனக்கு அது சரியான தகவல் எனக்கு தெரியலை அதே மாதிரி டெலிஃபோன் டவருகளுக்காக வேண்டி இப்போ மரங்களெலாம் வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால பறவைகளுடைய இருப்பிடம் இல்லாதனால் கூட இந்த சிட்டுக்குருவி சிட்டுக்குருவிகளுடைய இரு எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் எங்கள் பகுதியில் கூட சிட்டுக்குருவிகள் வந்து இல்லை ரொம்ப ரொம்ப ரேராக எப்போயாவது ஒன்றோ ரெண்டுமா அப்படி வந்துட்டு போகும் அவ்வளதான் நான் முதலல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்க போது நிறைய வரும் கூட்டம் கூட்டமாக வரும் இப்போலாம் ஒன்று இல்லை ரெண்டு அப்படி வந்துட்டு போகிறதோட சரி நிறைய கூட்ட கூட்டமாலாம் வர்றது கிடையாது எப்போயாவது சிட்டுக்குருவியின் கிடையாது எந்த பறவைகள பார்த்தாலும் ஒரு காக்கா காலையில் கற்றுனாலும் அதுக்கான உணவுகளை எனக்கு கொடுக்குற பழக்கம் இருக்குது என்னால் முடிஞ்ச உணவு அப்போ என் கையில் இருக்கிற உணவுகளை கொடுப்பேன் குருவிகளுக்கு பறவைகளுக்கு என்ன உணவுனு பார்த்தீங்கன்னா வீட்டில் கேழ்வரகு இருந்தால் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து கோதுமை இருந்தால் போடுவேன் கொல்லு இருந்தால் போடுவேன் இந்தமாதிரி தானியங்களெலாம் இருந்தால் அந்த பறவைகளுக்கு உணவாக கொடுப்பேன் காகத்துக்கு நம்ம சொல்லவே வேண்டாம் எந்த உணவு கொடுத்தாலுமே அது உண்ணக்கூடிய ஒரு உயிரினம் அதனால வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெட்டு பிஸ்கெட்டு சம் இல்லை இட்லி தோசை இந்தமாதிரி விஷயங்கள் இருந்தாலும் காகத்துக்கு கொடுத்துருவேன் மற்ற பறவைகளுக்கெலாம் தானிய வகைகள் கொடுக்குற பழக்கம் எனக்குள்ளே இருக்குது அதேமாதிரி மேற்கொண்டு இந்த பறவைகள் வளர்றதுக்கு ஒவ்வொருத்தருமே வந்து தம் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இடம் அது மொட்டை மாடியோ சம் வாசலோ எங்கேயோ அந்த பறவைகள் இருக்கிறதுக்கு உட்காறதுக்கு ஒரு இருப்பிடம் கூண்டுமாதிரி கட்டி வைக்கணும் அப்படின்றது என் ஆசை நானுமே இன்னும் பண்ணல பட் எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது பறை பறவைகள் வந்து இளைப்பாறதுக்கு ஒரு கூடுகள் நிறைய கட்டி வைக்கணும் அதேமாதிரி அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு எப்போதும் தானியங்கள் மொட்டை மாடியில் ஒரு பகுதியில் போட்டு வைக்கணும் அதேமாதிரி அவங்க வந்து குடிக்கின்றதுக்கு தண்ணியும் ஒரு பகுதியில் வைக்கணும் அப்படின்றது என் ஆசை அதேமாதிரி வீட்டு வாசலில்கூட மற்ற விலங்குகள் உயிரினங்கள் மாடு ஆடு நாய் இந்தமாதிரி உயிரினங்கள் ச குடிக்கிறதுக்குமே எப்போமே தண்ணி வைக்கணும் அப்படின்றது என் கருத்து நான் பண்ணுறேன் அதேமாதிரி எல்லோரும் பண்ணால் பல உயிரினங்களுக்கு உதவியாக இருக்கும்